இப்போ வந்த புது டெக்னாலஜியில பார்த்திங்கன்னா இப்போது கம்யூனிகேசன் அதாவது தகவல் பரிமாற்றம் பற்றி தான் இப்போ நிறையா புதுசாக கிரியேட் பண்ணிட்டிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு வொயர்லெஸ் மோடில் தான் இப்போ எல்லாமே பாத் பார்த்துட்ருக்கோம் ப்ளூடூத் வைஃபைனு வைஃபை உங்களுக்கு தெரியும் வொயர்லெஸ் மூலிமா நம்ம டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது இப்போ புதுசாக வந்துருக்கற டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா லைஃபைனு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க அதை உருவாக்கிருக்காங்க லைட்டு மூலிமா ஒளி மூலிமா அதை தகவலை பரிமாற்றம் லை லைட் ஃபெடலிட்டினு சொல்லுவாங்க வைஃபை பார்த்திங்கன்னா வொயர்லெஸ் ஃபெட்லிட்டினு சொல்லுவாங்க லைட் ஃபெட்லிட்டி வந்து என்ன பண்ணணுன்னால் ஒளியில் இருக்கற எலக்ட்ரான்சை ஃபோட்டான்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஃபோட்டான்ஸ் மூலிமா தகவல்களை உள்ளடக்கி அடுத்த ஒரு ரிசீவர் பெரும் நிலைக்கு கொண்டு போய் சேர்த்து அது மூலிமா த தகவல்களை படித்து படிக்கிற ஒரு டெக்னாலஜியாக இப்போது உருவாகியிருக்குது அந்த டெக்னாலஜி பார்த்திங்கன்னா அதோடு யூசேஜ் வந்து இப்போது இப்போதான் உருவாக்கிருக்காங்க இனிமேல்தான் ஃபுல்லாக டெவலப் பண்ணணும் அதோடு ந நல்ல விஷயங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் த பரிமாற்றம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ரொம்ப அக்கி துல்லியமாகவும் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அதோடு பயன்படும் இடங்கள் பார்த்திங்கன்னா வைஃபையும் ப்ளூடூத்தும் பயன்படாத இடத்துல அதை யூஸ் நிறையா பயன்படுத்தலாம் பார்த்திங்கன்னா இப்போது ஃபிளைட்டில் போகிறீங்க விமானத்தில் க பயணிக்கிறதாக இருந்தால் உங்களை வைஃபையும் ப்ளூடூத்தும் ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்க ஃபிளைட் மோடுன்னு ஒன்று போட சொல்லுறாங்க அந்த நேரத்தில் நீங்கள் எமர்ஜென்சியாக ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை கொஞ்சம் ஒரு ஒரு சில சீட் தள்ளி உட்காருறவங்களுக்கோ இல்லை கீழே இருக்கறவங்க கீழே மற்ற குடும்பத்தினருக்கு இப்போ பேசணும் அப்படின்னா கூட நீங்கள் லைஃபை மூலிமா பேசிக்கலாம் அது ஒரு டெவலப்மெண்ட்டில் இருக்கற டெக்னாலஜி அந்த லைஃபை மூலிமா பேசுறதுனால் உங்களுக்கு ஏரோபிளேனோடு அந்த சர்வீஸ் சிஸ்டம் அவங்களோட ரேடியோ சிக்னல்ஸ் கூட எதுவுமே இதாக இன்ட்ராக்ட்டும் ஆகாது அவங்கள டிஸ்டபும் பண்ணாது அது வந்து மற்ற மற்ற எந்த ரேடியோ வேவ்ஸ்க்கும் கெடுதலாகவும் இருக்காது ஏன்னால் அது வந்து ஒளி மூலிமா பரிமாறக்கூடிய ஒரு டெக்னாலஜி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இதோடு இன்னொரு பயன்பாடு இடம் பார்த்திங்கன்னா த கடலுக்கு அடியில் கடலுக்கு அடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேடியோ வேவ்ஸ் வந்து அவ்வளோ ரொம்ப வீக்காக இருக்கும் சோனார் தான் யூஸ் பண்ணுவாங்க நீர்மூழ்கி கப்பலில் பார்த்திங்கன்னா சோனார்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க க இப்போ தகவல் பரிமாற்றத்துக்கு இந்த இடத்துல நம்ம லைஃபை யூஸ் பண்ணிக்கிட்டோனால் லைஃபில் அந்த ஒளியை வந்து நம்ம ஷார்ப்பாக யூஸ் பண்றதுக்கு லேசர்னு ஒன்று யூஸ் பண்ணலாம் லேசர் மூலிமா தகவல் பரிமாற்றம்னால் ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும் அக்யூரேட்டாகவும் இருக்கும் ரொம்ப தூரத்துக்கும் டிராஸ் டிரான்ஸ்மிட் பண்ணலாம் தகவல்களை அப்புறம் பார்த்திங்கன்னா இதோடு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னால் லிமிடேஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா தடைகள் லை லைட்டோடு டிரான்ஸ்மிட்டுக்கும் ரிசீவருக்கும் நடுவில் ஏதாது ஒரு சாலிடான ஒரு தடைகள் ஏற்பட்டால் தான் அதோடு இணைப்பு துண்டிக்கப்படும் ஆனால் உடனே அந்த தடைகள் நீக்கப்பட்டாலோ ஒரு சில நி நொடிகள் கழித்து நீக்கப்பட்டாலோ அதே அதே தகவலை வந்து திரும்ப பெறப்படும் அதேமாதிரி அதே ஸ்பீடில் அப்படியே கண்டினியூ ஆகும் ஒட்டு மொத்தமாக துண்டிக்கப்படாது தற்காலிகமாக துண்டிக்கப்படும் அவ்வள இதுதான் லைஃபை டெக்னாலஜி